பெரிய விவசாயிகள் வந்து நிறையா நிலங்கள் வச்சியிருக்குறாங்க அவங்கள்லாம் வந்து இப்போ டிரக்டரு வச்சு மிஷின்னு வச்சு எல்லாம் உழுகுறாங்க அது வந்து விவசாயம் நிறையா வெள்ளாமை வந்து அதிகமாக கிடைக்கிது அதே மாதிரி சின்ன சின்ன சிறு விவசாயிகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்றாங்க அவங்க அதிகமாக விளைவிக்கிறதுனால இவங்க வந்து ஏரு வச்சுதான் உழுக முடியும் அதனால் இவங்களுக்கு வந்து அப்போ விவசாயம் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும் அதே மாதிரி பொருளும் வந்து தயாரிக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்கு